வீட்டில் செய்கிற வெவ்வேறு பானங்கள் என்னென்னா லெமன் ஜூஸு ஆரஞ்சி ஜூஸு ஆப்பிள் ஜூஸு சாத்துக்குடி ஜூஸு ஏபிசி ஜூஸு ஏபிசினால் ஆப்பிள் பீட்ருட் கேரட் ஜூஸு பைனாப்பிள் ஜூஸு ஆப்பிள் ஜூஸு திராட்சை ஜூஸு இது போன்ற ஜூஸு வகைகளெலாம் நம்ம வந்து வீட்டில் நாங்கள் தயார் பண்ணுறோம்